நீச்சல் கற்றுக் கொடுப்போம் உடனே அந்த பசங்கள்லாம் கூட்டி கொண்டு போய்ட்டு கிணத்துல குளிப்போம் நீச்சல் கற்றுக் கொடுப்போம் அது பசங்க நீந்த தெரியாத பசங்களை இருக்கற டீப்பு கட்டி அவங்க நீந்த கற்றுக் கொடுப்போம் அப்படி தெரியாது பிள்ளைங்க ஒருவாட்டி கு குதித்து நீயும் மோ உள்ள போயிட்டாக்க ஒரு கயிறு கட்டி அப்படி காப்பாத்திருக்கிறோம் இட்டுனு வந்து அந்த மாதிரில்லாம் செஞ்சு இருக்கிறோம் ஒரு பத்து ஒரு மாசமாக ரெண்டு மாசமாக அப்படில்லாம் கற்றுக் கொடுப்பேன் சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்கள காப்பாற்றி எவ்வளோக்கு எவ்வளோ இது பண்ணி விட்டிருக்குறோம்